ஹலோ ஆ சொல்லுங்க ஆமாம் ஆமாங்க நாங்கள் மேலே வந்து இது கீழே கடை கட்டிவிட்டேங்க மேலே வந்து வீடு கட்டணுங்க ரூம் போட்டு கொடுக்கணும் ரெண்டு ரூம் போடணும் அந்த ரெண்டு ரூமுக்கு எ ஆமாங்க எவ்வளோ செங்கல் மண் சிமிண்ட்டு எல்லாம் எவ்வளோ வேணும் ஒரு நாள் கூலி எவ்வளோ இல்லை டெய்லி அன்றாட கூலி எவ்வளோ இதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செஞ்சுக்குறோங்க ஆ பத்துக்கு ஒரு பதினைஞ்சி அடி வைங்க கொஞ்சம் பெருசாக வேணும் ஆ ஒரே சைஸ் ரெண்டு பசங்கள் இருக்கிறாங்க ஆ அட்டாச்சு அட்டாச்சு பாத்ரூமாட்டோங்க

அதுதான் நீங்கள் சொல்கிறத பொறுத்து நான் சொல்கிறேங்க ஏன்னால் நீங்கள் ரேட் என்ன ஒரு நாள் கூலி எப்படி வரும் இல்லை ஒட்டுக்காக பேசுனால் எவ்வளோ வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கலாம்

அப்படிங்களா ஆ சரிங்க

ஆ சரிங்க

ரெண்டரை லட்சம் ரூபா ஆகிடும் ஆ இது வந்து எல்லாம் எல்லாமே உங்களது ஆனால் அமௌண்ட் வந்து ஆ ஒ ஒரு ரூம் பத்துக்கு பதினைஞ்சி கட்டணும்னாக்கா ஒரு லட்சம் ரூபா ஆகுதுங்க ஒரு ரெண்டு ஆ லட்சம் ஆகுது சரி ஆனால் எல்லாமே உங்களது பொருளெல்லாம் ஆ ம் ஆ சரிங்க இப்போ அந்த மாதிரியே பண்ணிக்கலாங்க ஆ அப்படியே பேசி விட்ற மாதிரியே கான்ட்ரெக்ட் எடுத்துக்கலாம் ஆ சரிங்க ஆ ஆ ரூம்மு வந்து அது நீங்கள் வந்து டோர் டோர்னாக்கா நீங்கள் வந்து அது எப்படி எந்த பக்கம் போட்டால் நல்லாயிருக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்ட் பண்ணலாம் ஏன்னால் மேஸ்த்ரிங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இது இந்த இடத்துல இப்படி வைக்கிலாம் இந்த இடத்துல இப்படி செய்யலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க கரெக்டாக ஆ டிசைனும் போடலாங்க ஆ அதுக்கு தனியாக ஆகுங்களா ஆ சரி அப்பன்னால் நீங்கள் ரூம் மட்டும் போடுங்க பின்னாடி அதை பேசிக்கலாமெங்க ஆ சரிங்க